சுகாதார நலனுக்காக வந்து அரசு நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது வீடு வீட்டுக்கு வந்துட்டு குடிநீர் வசதி தெரு விளக்கு வசதி அப்புறம் வந்துட்டு தனியாக வந்து வீடு கட்டி கொடுக்கறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு அதிகமாக வந்து மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயனா இந்த குடிநீர் வசதிதான் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து தனியாக குடிநீர் வசதி அப்படிங்கறதான் இப்போ இந்த ரீசெண்ட் டைமில் வந்துட்டு கொண்டு வந்திருக்க ஒரு திட்டமாக இருக்குது இதில் வந்துட்டு நம்ம பக்கத்தில் இருக்கற ஊராட்சி ஒன்றியம் அந்த மாதிரி போய்விட்டு அலுவலகம் அந்த மாதிரிலாம் போய்விட்டு நம்ம அதுக்கு இந்த மாதிரி வீட்டு விண்ணப்பித்தோம் அப்படினா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பத்து நாளே வந்துட்டு குடிநீர் வசதி வந்து பண்ணி கொடுத்துர்றாங்க இதில் ஒரு பெனிஃபிட் ஒரு நன்மை அப்படின் சொல்லி பார்த்தோம் அப்படினா நம்ம தனிபட்ட முறையில் போடும்போது வந்துட்டு நம்மளுக்கு வந்து அமௌண்ட் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுவே இவர்களோட திட்டத்தில் வந்து போடும்போது நம்ளுக்கு அமௌண்ட் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பண்ணி கொடுக்கற ஒரு சேவையும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது